இப்போ ரீசன்ட்டாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்சுவலாக நிறையா ஃபிராட்ஸ் நடந்துட்டிருக்குது ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான கொரோனா டைமில் ஏன் வந்து இது ரீசன்ட் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி பண்றதில்லை ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியாவே நடந்துருக்குது ஏன்னால் இந்த டைமில் கொரோனா டைமில் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் ஏத்தினாதான் நம்மளால வந்து ஈஸியாக சமாளிக்க முடியுனுட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லோருமே அவங்களால முடிஞ்ச ரேட்டுக்கு ஏத்தியிருக்காங்க எக்ஸாம்பிள்க்கு சொல்லணுன்னா என்னையே எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஏ பிளஸ் கொரோனா கேட்டகிரியில்தான் அஃபெக்ட் ஆகிருந்தேன் பட் எனக்கு எவ்வளோ பில் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபை டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து எயிட்டி தௌசண்ட்ஸ் ஸ்டே பில் போட்டிருந்தாங்க அண்ட் இன்னோன்று என்னென்னால் எங்கள் அப்பாவுக்கு அதாவது எங்கள் ஃபாதர்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இதேதான் கொரோனா பட் அவருக்கு வந்து நல்லாவே இருந்திச்சு ஓரளவுக்கு பி சி கேட்டகிரி வரைக்கும் வந்துட்டார் அவர் ஸோ வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் வெக்கலைன்னாலும் ஓரளவுக்கு வெண்டிலேட்டரில் வெண்டிலேட்டர் மீன்ஸ் அந்த மிஷின் வெச்சு அவரை வந்து ட்ரீட் பண்ணி ஆக்சிஜன் கரெக்டாக சப்ளை பண்ணிதான் அவரை வந்து கியூர் பண்ணாங்க ஸோ அவருக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க ஒன்றுமே இல்லை ஒரு லெவன் டேஸ் தான் அதில் ஒரு டூ டேஸ் டெஸ்ட் எடுத்தாங்க அப்புறம் சிடிஎன் ஸ்கேனு எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஓகே சார் உங்களுக்கு கொரோனா க்யூர் ஆயிடித்து அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு எதுக்கு டூ லேக்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னால் இன்சூரன்ஸும் கிளைம் ஆகுறதே இல்லை இதை சாக்காக வச்சிட்டு இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாமல் போய்டுச்சு இன்சூரன்ஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இதை வந்து பயங்கரமான ஒரு காஸ்ட்டுக்கு ஏற்றி விட்டுட்டாங்க அண்ட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக பேலன்ஸே பண்ண முடியல அமௌண்ட்டை ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஒரு டூ லேக் லெவன் தௌசண்ட் ஆயிடித்து அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் கிட்டதட்ட த்ரீ லேக்ஸ் வந்து நாங்கள் மொத்தமே ஒரு ஃபிப்டீன் டேஸில் த்ரீ லேக்ஸ் செலவு பண்ணியிருக்கோம்னா அது வேஸ்ட் ஆஃப் த சேலரி அப்படின்தான் சொல்ல முடியும் ஏன் நான் சொல்கிறேன்னா எங்கள் அப்பா சம்பாதிச்ச காசில் கிட்டத்தட்ட மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ லேக்ஸை வந்து எத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்தாரோ அது எல்லாத்தேயுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிப்டீன் டேஸ்லேயே எல்லாமே வேஸ்டாக போய்டுச்சு